சொல்லுங்கள் மேம்

ஆமாம் மேம் அவங்க பிரின்ஸ்பல் தான் பேசகிறேன் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ டென்த் படிக்கிறாங்க மேம் ஆல்ரெடி அவங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் கிட்ட லீவு எடுத்துயிருக்காங்க இப்போ மறுபுடியும் லீவுனாக்க கொஞ்சம் கஷ்டமாச்சே மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஓகே மேம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் இப்போ எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆனாக்கா அவங்க இந்தமாதிரி லீவு போட்டாக்கா அவங்களுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணனுன்னா கஷ்டப்படுவாங்களே மேம் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும் மேம் நெக்ஸ்ட் வீக்கில் தர்டீன்த் மேம் ஓகே ம் ஓகே ஒரு எக்ஸாம் கட் ஆகும் ஏன்னா அவங்க இன்னும் அப்புறம் கான்சென்ட்ரேஷன் இல்லாம போகும் மேம் அடிக்கடி இந்தமாதிரி லீவ் போட்டு கூட்டு போறீங்கள்ல ஃபர்ஸ்டு ஓகே உடம்பு சரியில்லை ஓகே இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்ஷன்லாம் அடிக்கடி லீவ் போடாதீங்க இனிமே ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போறது பிராப்ளம் இல்லை அங்கேயும் வந்து நாங்கள் போர்ஷன்ஸ் வாட்ஸப்பில் அனுப்புவோம் நீங்கள் அங்கேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக்கோடுங்க அப்போதான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுலாக இருக்கும் ஆ கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் மேம் நீங்கள் அதை டெய்லி சொல்லிக் கொடுத்தீங்கனாலே அவங்க அடுத்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து இங்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா டென்த் எக்ஸாம் இல்லையா அதனால் மிஸ் பண்ணாம கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் நீங்கள் இப்போ எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஓகே மேம் ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து விடுங்க மேம் ஆமாம் மேம் எத்தனை நாள் லீவுன்றதுக்காக ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து விடுங்க முன்னாடியே தம்பி கிட்ட அதுக்கேத்தமாதிரி பார்த்துக்கலாம் இல்லைல்ல மேம் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிளாஸ் டீச்சர்கிட்ட மட்டும் கொடுக்க சொல்லிவிடுங்க போதும் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ